நாங்கள் சாப்பாடு செய்யும்போது எது ஆரம்பித்தாலும் எங்கள் முறப்படி நாங்கள் பிஸ்மில்லா சொல்லிதான் ஆரம்பிப்போம் தலையில் இந்த நாங்கள் முக்காடாட்டம் போடுவோம் அதைப் போட்டுதான் ஆரம்பிப்போம் எந்த பொருளும் நாங்கள் வெளியே வந்து வாங்க மாட்டோம் வீட்டிலேயே அரைச்சிக்குவோம் டேஸ்ட்டாக இருக்கிறக்காக அரைச்சிக்குவோம் அரைச்சி எல்லாம் என்னென்ன போடணுமோ தக்காளி பச்சை மிளகாய் பெரிய வெ எல்லாமே என்னென்ன போடுவோமோ அதெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் எல்லாம் கழுவிதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும்போது நான் எங்களுக்கு கிடைச்ச சாப்பாடு மற்றவங்களுக்கும் கிடைக்கணுங்கிற வேண்டிக்கிட்டுதான் நாங்கள் இதை சாப்பிடவே ஆரம்பிப்போம் சாப்பிட ச ஆரம்பிக்கும்போதும் அந்த பிஸ்மில்லா சொல்லிதான் நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிடு சாப்பிடம்போது அந்த சாப்பாடு வந்து அதிகரிக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்கனு கொடுக்க மிச்சமாகுங்கிறக்காக அது சொல்லிதான் நாங்கள் ஆரம்பிப்போம்